கால்நடை வளர்ப்பு என்று எடுத்துக்கொண்டு போனோமேயானால் பாலுக்காக வளர்க்கப்படும் மாடு அதன் வகைகள் மற்றும் ஆடு கோழி போன்றவற்றை எல்லாம் வளர்ப்பதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது ஆனால் வனவிலங்குகள் என பட்டியலிடப்பட்டுள்ள சில விலங்குகளை வீடுகளிலும் தோட்டங்களிலும் வளர்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக புலி சிங்கம் கரடி போன்றவற்றை வளர்க்கக்கூடாது அப்படியே அதே போல் யானை யானையையே வை வைத்திருக்க வேண்டும் என்றாலும் அரசினிடம் அனுமதி பெற வேண்டும் சில மற்றும் அதனை வளர்ப்பதில் மேலும் நிறைய க கட்டுப்பாடுகள் உள்ளன அவற்றையெல்லாம் பின்பற்றுவதல் வேண்டும் அதற்கு உரிமம் பெறுதல் போன்ற நடைமுறைகள் வழக்கத்தில் உள்ளன சில குறிப்பிட்ட விலங்குகளை வீட்டில் வளர்ப்பதற்கு அரசு தடையும் விதித்துள்ளது மக்களின் பாதுகாப்புகளை நோக்கி கருத்தில் கொண்டு அவ்வாறான விலங்குகளில் எவற்றையெல்லாம் வளர்க்கலாம் எவற்றை வளர்க்கக்கூடாது எவற்றை அன் முன் அனுமதி பெற்று வளர்க்கலாம் என்பன என்பது பற்றியான தெளிவான விளக்கம் தேவையெனில் கால்நடை துறையையோ வனவிலங்கு துறையையோ வ வனத்துறையிடமோ கேட்டோமேயானால் அவர்களிடம் இருந்து அத பற் அதைப் பற்றியதான தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கும்